எங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு ஆர்டர் கேன்சல் ஆனதுன்னா வந்து நான் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டேன் இப்போது ஆர்ட்ரு வந்து கேன்சல் ஆகிடுச்சு பணம் கட்டினது வந்து திருப்பி கொடுங்கன்னு நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு விளக்கம் கேட்டு அனுப்ச்சுருந்தேன் பணத்தை இன்னும் வரலியே அப்படின்ட்டு பணம் வந்து நீங்கள் கொடுக்கல என்ன காரணன்னு கேட்டு அது காரணத்துக்கு கேட்டாக்கூட அந்த காரணத்துக்கு உண்டான ஒரு தகவலும் கொடுக்க மாட்டேங்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறீங்க என்ன எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குது நான் ஏதாவது வந்து மிஸ்டேக் வந்து எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு உங்கக்கிட்டே சொன்னேனா இல்லை நீங்கள் வந்து பணம் கொடுக்க இது வந்து ரீஃபண்டபுள் திரும்பி தரப்பட மாட்டாது பொருள் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா எதுவுமே சொல்லாமல் இப்போது வந்து ஆர்டருக்கு வந்து அங்கே வேணாம்ன்னு சொன்ன பிறகு பணம் திரும்பி அனுப்பாதது இத்தனை நாள் அனுப்பல நான் விளக்கம் கேட்டும் அதுக்கு பதிலும் வரல நீங்கள் என்ன பதில் சொல்லலான்ட்டுருக்குறீங்க உங்களுடைய இது நீங்கள் எப்படி இதை வந்து உங்களுடைய உங்களுடைய உங்கள் சைடுலேர்ந்து இங்கே என்ன வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க எது சொன்னாலுமே நீங்கள் என்ன காரணம் சொன்னாலுமே பணம் எனக்கு வந்து அவசியம் திருப்பி வேணும் எனக்கு ஒருவேளை பணம் வரல அப்படின்னா நீதிமன்றத்தை கண்டிப்பாக வந்து நான் போய் நாட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பணத்தை கொடுத்துருங்க கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான காரணத்தை கொடுங்க நான் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்குறேன் காரணமும் கொடுக்கலன்னா அதுக்கும் சேர்த்து ஒரு ஒரு சட்டப் பிரிவில் என்ன பண்ண முடியும்ன்னா புகார் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் அதனால் கவனமாக இருந்துக்கங்க